எங்கள் ஊர் வந்துட்டு ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்துட்டு ஜாலியாக இருக்கும் நிறையா வயல்வெளி தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் வயலுக்கெனு போனாக்கால் வந்துட்டு பருத்தி கரும்பு சோளம் கேழ்வரகு அப்புறம் வந்துட்டு நெல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பச்சேல்னு அழகாக பசுமையாக இருக்கும் அதில் வந்து உக்காந்துருக்கிற பறவை பூச்சி அதில் சவுண்ட் எல்லாம் கேட்டுகிட்டு அங்கே வந்துட்டு உட்காந்து நல்ல என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமாக இருக்கும் அப்புறம் பார்த்து ரசிக்கிறதுக்கு கண் கொள்ளாக்கட்சியாக இருக்கும் போர் செட்டெலாம் இருக்கும் தண்ணி வயலுக்கு தண்ணி விடுகிறதுக்கு போர் செட்டெலாம் இருக்கும் அதில் போய்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம் குளிப்போம் அதில் தண்ணி எல்லாம் ஊற்றி மேலே எடுத்து ஊற்றிட்டு அது மாதிரி ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருப்போம் ரொம்ப எண்டெர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஊரில் ஸ்பெஷல் வந்துட்டு திருவிழா தான் திருவிழா வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு நடக்கும் பத்து நாள்லேயும் ஒரு நாள் வந்துட்டு சாமி ஒரு நாள் வந்து அபிஷேகம் நடக்கும் மறுநாள் வந்துட்டு யாகம் வளர்ப்பாங்க மறுநாள் வந்து சாமி வந்துட்டு ஜோடிச்சு ஒரு மகமாயி அதுக்கப்புறம் ஐயனார் அந்த மாதிரி ஜோடிச்சு வரிசையாக ஒரு ஒரு சாமியாக ஆர்டராக டிராக்டரில் கொண்டு வருவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாேரும் எல்லாேர் வீட்டுக்கும் தனித்தனியாக வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக சொல்வாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சாமி வர்றதுக்கு முன்னாடி வந்து காட்டேரி சிவன் பார்வதி அந்த மாதிரி நிறைய வேஷம் போட்டு அந்த கடவுள் பாவனையோடு நமக்கு வந்துட்டு காட்சி தருவாங்க அதெல்லாம் பார்த்து பார்க்குறதுக்கு அப்படியே உண்மையாகவே நடக்கிற மாதிரி இருக்கும் உண்மையாகவே அவங்க கடவுள் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா திருவிழான்னு வந்துவிட்டாலே ஒரே சந்தோஷம்தான் சொந்தகாரங்களெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தவுடனே அவங்கள வந்துட்டு எங்கள் ஊர் மக்களெலாம் எப்படினால் வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்கனு சொல்லி ஒரு முகபாவனையை நல்லா கொடுத்து சந்தோஷமா வரவழைக்கிற மக்கள் தான் எங்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க அது மாதிரி நாங்களும் வரவழைத்து அவங்கள கொண்டு வந்து வீட்டில் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு ஒரு ஒருத்தருக்காக சாப்பாடு போடாமல் எல்லாேரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒரு சிறப்பான சம்பவம் அது ரெண்டு நாளாக ஜாலியாக சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாேர் வீட்டிலயும் இதே மாதிரியே சொந்தக்காரங்களெலாம் வந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் வந்துட்டு ரேடியோவோ அந்த லைட் செட்டிங்ஸெலாம் பார்த்து குழந்தைங்களெலாம் ரசிச்சுட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்கள் பெரிய குழந்தைங்கள் எல்லாம் ஓடி பிடிச்சு கண்ணாமூச்சி அந்த மாதிரி சவுண்ட் விட்டுவிட்டு விளையாடும் போது ஒரே குதுாக்கலமாக இருக்கும் ஆஹா திருவிழாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொப்பரைனு எடுப்பாங்க கொப்பரை அந்த தேங்காய் தேங்காய் மட்டையில் அந்த குறுத்தெடுத்து அந்த மாதிரி கொப்பரை எடுப்பாங்க கொப்பரைங்குறது தூக்கிட்டு வந்துட்டு நெருப்பெல்லாம் நெருப்பு போய்கிட்டிருக்கும் அதில் எண்ணெய் ஊற்றி ஊற்றி திருப்பி திருப்பி நெருப்பை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி கறி விருந்து கம்ப சர்வைனு போடுவாங்க கம்ப சர்வைங்கிறது ஒருத்தங்கள் வே ஒரு ஒருத்தங்க வீட்டிலையும் என்ன பொருள் இருக்கோ இல்லை பைசா இருக்கோ அந்த மாதிரி வாங்கி அவங்களோட க அவங்களோட பைசா அந்த திங்ஸ்யெலாம் வச்சு அவங்களுக்கு சமைச்சி அந்த ஊர் மக்கள் இல்லைனா வெளியூரில் இருந்து வந்து சாப்பிடலாம் இல்லை அதர் நிறைய பேர் வந்து சாப்பிடற மாதிரி உணவு வகைகள் எல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுவாங்க இல்லாதபட்டவங்கள் இருக்கிறவங்க எல்லாேருமே சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பாகுபாடு அதெல்லாம் கிடையாது கோயிலை பார்த்தாலே சூப்பராக அப்படியே செமையாக ஜோடித்து வச்சுருப்பாங்க ஆர்கெஸ்ட்ராலாம் நடக்கும் அப்புறம் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்புறம் இந்த கலை நிகழ்ச்சி அதெல்லாம் நடக்கும் டேன்ஸ் ஆடுவாங்க வேஷம் போட்டு ஆடுவாங்க எல்லாேரையும் கிண்டல் பண்ணுறது ஏமாற்றது கேம் ஷோ நிறைய கடையெலாம் இருக்கும் வளையல் மணி கடை டாட்டூ போடுவது அதுக்கப்புறம் பாத்திரம் கடை அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சாமான் சில்வர் சாமான் அந்த மாதிரி நிறையா இருக்கும் சின்ன சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்கள் வரையும் ஆசைப்படுகிற மாதிரி நிறைய திங்ஸெலாம் இருக்கும் திருவிழானால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாேரும் சேர்ந்து வெளியூர் போனோம் வெளியூர் போகும் போது நாகப்பட்டணம் பீச்சுக்கு போனோம் அப்போ வந்துட்டு பஸ் எல்லாம் பஸ் வந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் நின்று கொஞ்சம் லேட்டாக பஸ் எல்லாம் பிடிச்சு அது நிறைய அந்த மாதிரி நிறைய மெமரிஸெலாம் அதிகமாக இருக்குது அடிக்கடி போவது என்னெனா வயலுக்கு தான் பருத்தி காட்டுக்கு தான் அதிகமாக போவோம் அங்கே போய்ட்டு புல் அறுத்துகிட்டு ஜாலியாக எல்லார் கூடேயும் சேர்ந்து சிரிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு ஜாலியாக வருவோம் விளையாட்டு அப்படினு பார்த்தாக்கா டெய்லியும் நாங்கள் விளையாடுவோம் ஓடி பிடிச்சு கண்ணாமூச்சி பல்லாங்குழி தாயம் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு சும்மா உக்காந்துருக்காமல் எல்லாேருமே சி பெரியவங்களும் வந்து விளையாடுவாங்க நாங்களும் விளையாடுவோம் அப்புறம் பொங்கல்னு பார்த்தாக்கா பொங்கலில் கன்னி பொங்கல் வந்துட்டு முறை பையன் மேலே வந்து மஞ்சள் தண்ணி கரைச்சு மேலெலாம் ஊற்றி விளையாண்டுகிட்டு ஜாலியாக இருக்கும் இங்க் மஞ்சள் தண்ணி அந்த மாதிரி மாட்டு பொங்கல்ங்கிறதே மாட்டுக்கு வந்துட்டு ஒரு பர்த் டேன்னு சொல்லலாம் அந்த மாட்டு பொங்கல் பர்த் டே வந்துட்டு நிறைய வந்து அசைவ வகை உணவு வந்து சமைச்சு சாமி கும்பிடுவாங்க அப்போ வந்துட்டு ஈவினிங் போல் ஒரு நாலு மணி கிட்டே கோவிலுக்கு அழைச்சுட்டு போவாங்க எங்கள் ஊரில் அந்த மாட்டைலாம் அழைச்சுட்டு போய் சா கோவிலை சுற்றிட்டு மஞ்சள் தண்ணியெலாம் அது மேலே ஊற்றிட்டு கழுத்தில் வந்துட்டு நெட்டி மாலை அப்புறம் வந்துட்டு துளசி வேப்பிலை இதெல்லாம் சொல்வாங்கல்ல அதெல்லாம் கழுத்தில் கட்டிவிட்டு ஜாலியாக மாடு சுற்றி வரும் போது அவு ஒரு ரெண்டு பேர் நின்று அந்த கழுத்தில் உள்ளதை எல்லாம் அறுக்கிறது அந்த மாடு வந்துட்டு அப்படி விசும்பி இது பண்ணுறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் மாட்டுக்கும் மாட்டுக்கும் சண்டை வைப்பாங்க ரெண்டும் பிடிச்சி சண்டை போட்டுவிட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தீபாவளி தீபாவளினு வந்துவிட்டாலே டிரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு போட்டுகிட்டு புது புது டிரஸ் எல்லாம் போட்டுகிட்டு தெருவுக்குள்ளே போய்ட்டு ஜாலியாக எல்லாேர் கூடேயும் இது தான் புது டிரஸ்சு அப்படி இப்படினு சும்மா காமிக்கிறது அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்புறம் நிறைய பேர் சேர்ந்து கூட்டாஞ்சோறு எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருப்போம் அது ஒரு நல்ல மெமரிஸ்சு இதெல்லாம் பார்க்கும்போதே பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகவே விருப்பம் இல்லாது திரும்பி திரும்பி பூர்வீகமே நமக்கு பெஸ்ட் நல்ல மெமரிஸெலாம் கொடுத்துருக்கு நிறைய நினைவுகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது கீழே விழுந்தது விளையாடும்போது கீழே விழுந்தது அப்புறம் வந்துட்டு தெரியாத இடத்தில் போய்ட்டு நின்றுட்டு பயந்துகிட்டு நின்றது அடித்தது ஒருத்தவங்க கிட்டே ஒருத்தவங்க பேசாமல் இருந்தது அந்த மாதிரிலாம் நிறைய நினைவு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா நடக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எங்கள் பூர்வீகத்தை விட்டு நான் வெளியில் போகவே எனக்கு மனசே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நிறைய டூர் போயிருக்கோம் டூரில் ஜாலியாக இருந்திருகோம் நிறைய இடத்தை சுற்றி பார்த்துருக்கோம் அருவி பீச்சி பூங்கா இந்த மாதிரி திருவாரூரில் வந்துட்டு எங்கள் ஊர் திருவாரூர் தான் திருவாரூரில் வந்துட்டு பெரிய தேர் பெரிய கோவில் பெரிய தேர் ஆசியாவிலேயே மிக பெரிய தேர் வந்துட்டு எங்கள் ஊர் தேர் தான் அதுக்கெலாம் அந்த ஃபெஸ்டிவெலுக்கெலாம் போனாக்கால் ஜாலியாக இருக்கும் தெப்பம் அப்படின்ட்டு தியாகராஜரை வச்சு சுற்றிட்ருப்பாங்க அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு நாளைக்கு சுற்றும் தெப்பம் அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக மனசில் ஒரு அமைதி கொடுக்குற மாதிரி இருக்கும்